தமிழ்நாட்ல பொறுத்தளவு வரைக்கும் இப்போது வந்து ரொம்ப அதிகமான வெயில் அடிக்குது எல்லா வருஷத்தையும் காட்டிலும் இந்த வருஷம் வந்து ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது வெளியிலையே போக முடியிலை அந்த பதினோரு மணியிலேருந்து அந்த மூணு மணி வரைக்கும் அடிக்கிற வெயிலில் வெளியே போகவே முடியாது முன்னாடியெலாம் நாங்கள் என்ன நினைப்போன்னா எவ்வளோ வெயில் அடித்தாலும் தாங்கிடலாம் மழை பேஞ்சால் தான் தாங்கவே முடியாது இப்போது இருக்குற சுடுவேஷனுக்கு மழை பேஞ்சா தாங்கிக்கலாம் போல வெயில் அடித்தா சுத்தமாக தாங்கவே முடியிலை இப்போது உள்ள டைமிங்க்கு எங்கே போகலாம் அப்படின்னா ஊட்டி போகலாம் ஊட்டி ஊட்டிலியுமே இப்போது குளுர் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் இங்கே இருக்கிற வெப்பநிலையை வந்து நம்ம தணிக்கிறதுக்கு வந்து நம்ம உடலில் இருக்கற ஹீட்டை வந்து தணிக்கிறதுக்கு வந்து ஊட்டி போகலாம் அப்படி இல்லையாச்சு எங்கேயாது ஆற்றுக்கு போய் குளிக்கலாம் இப்போ இருக்கிற சுடுவேஷனில் டூர் போகணுன்னா அங்கே தான் இப்போ இருக்கிற சுடுவேஷனில் தமிழ்நாட்ல நம்ம வேளாங்கண்ணி திருச்சி அப்டின்னு போனால் அவ்வளோதான் முடிஞ்சுது கரு கருன்னு கரி கட்டையாக தான் நம்ம வருவோம் வெயில் பட்டு அப்படியே நம்ம ஸ்கின்னில் ரொம்ப ட்ரையாக ஒரு மாதிரி ஆகிடும் இப்போ இருக்கிற நிலைமையில வந்து நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி காஷ்மீரு அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த டிசம்பர் அந்த டிசம்பர் ஜனவரியில் அப்படின்னா நிறையா பேர் எங்கே போவாங்கன்னால் இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் விடுவாங்க அப்போ எங்கே போவாங்க அப்படின்னா வேளாங்கண்ணி அந்த மாதிரி கோயில்களுக்கு போவாங்க அப்போது கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும் மழை அதிகமாக இருக்கும் சுற்றி பார்க்க வசதியாக இருக்கும் ஸோ அதனாலே அங்கே போவாங்க அதுக்கப்புறம் வந்து பொங்கல் டைம்லெலாம் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க பொங்கல் டைமில் வந்து எல்லோருமே நாலு நாள் லீவ் விடுவாங்களா ஸோ எல்லோரும் பாட்டி வீடு தாத்தா வீடு அதைதான் ஒரு சுற்றுலாத்தலமாக கொண்டு அதுக்கு தான் போவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே மாதத்துலயும் அப்படிதான் எங்கேயாச்சும் இந்த மே மாதத்துல எந்த இடத்துக்கு வேணால் நிறையா பேர் இங்கே போவாங்க அது எங்கே இந்த ப்ளாக்தண்டரு மதுரை அதிசயம் ஒண்டர்லா அந்த மாரி போவாங்க மே மாதத்துல சுற்றி பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் வந்து இது ஸ்கூல்ஸ்லெலாம் டூருக்கு கூப்பிட்டு போவாங்க ஸ்கூல் எண்டு எக்ஸாம் முடியப் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்போயுமே அந்த மாதிரி கொஞ்சம் ஃபால்ஸு அந்த மாதிரி இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க ஸோ வந்து தமிழ்நாட்ல வந்து இந்தெந்த இடத்துக்கு இந்தெந்த டைம்ஸில் தான் போக முடியுன்கிற ஒரு இது இருக்குது அதை மாதிரி அந்தெந்த டைமில் தான் அங்கங்கே போகணும் அது மீறி நம்ம போனோம் அப்படின்னா ரொம்ப நம்ம தான் சிரமத்துக்கு உள்ளாவோம் மத்தபடி வானிலை வந்து அது காலப்போக்கில் அது எப்படி இருக்கோ அதே இடத்துல தான் அது இருக்குது நம்ம வந்து வானிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை தான் நம்ம மாத்திக்கிடணும்